கொங்கு மெஸ்ஸுங்களா நான் வந்து ஃபுட் ஆர்ட்ரு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு நீங்கள் லஞ்சுக்கு ஆர்ட்ரு கொடுக்குலான்ட்டு இருக்கேன் எப்படி மீல்ஸ் எல்லாம் சப்ளே பண்ணுவிங்களா ஸ் சரி என்ன ரேட்டில் கொடுப்பீங்க ஃபுல் மீல்ஸ் தான் சப்போஸ் அது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுஅது சொல்கீறிங்களா அது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லுவீங்களா ஓகே ஓகே சரி இப்போது ஃபுல் மீல்ஸ்னா எவ்வளோங்க ஒரு இலைக்கு என்ன ரேட்டு சொல்லுவீங்கள் சரி அந்த இலையில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பிங்க ஓ பொரியல் சாம்பார் வத்த குழம்பு ரசம் தயிர் இதெல்லாம் வச்சுருப்பிங்களா அப்பளம் ஊறுக்காய்ல்லாம் வச்சுருப்பிங்களா ஓகே ஓகே வாட்ரு பாட்லு சப்ளே பண்ணுவிங்களா ஐஸ்க்ரீம் எல்லாம் கொடுக்குறா போல் இருந்தால் ஐஸ்க்ரீம் பீடா எல்லாம் சேர்த்து கொடுக்குறா போல் இருந்தால் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவிங்க சரி சார் ஒன் ட்வென்டி பண்ணுவிங்களா சரி சரி சரி இன்னும் கொஞ்சம் குறைக்குலாம்ங்களே நான் கொஞ்சம் பல்கா ஆர்ட்ரு பண்ணலானுட்டு இருக்கேன் பல்க்குனா என்ன ஒரு இரநூறு பேற்றுக்கு ஆர்ட்ரு பண்ணலானு இருக்கேன் சரி ஒரு பத்து ரூபா குறைக்க மாட்டிங்களா ஓகே ஓகே ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணுறிங்களா அதோடம் கட்டுப்படி ஆகாதுங்களா சரி சார் அதுக்கு தனி ரேட்டு சார்ஜ் பண்ணுவிங்களா சரி சார் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்க ஒரு ஸ்வீட்டுக்கு பாஞ்சிருபா பண்ணிவிங்களா சரி சரி ச்சரி ஓகே பண்ணுங்க ஆனால் எனக்கு அந்த டைமுக்கு டெலிவெரி பண்ண முடியுமா ஸோ இந்த கம்மிங் சண்டே வந்து ஃபங்க்ஷன் அரேஞ் பண்ணியிருக்கேன் எத்தனை மணிக்கு நீங்கள் சப்ளே பண்ணுவீங்கள் நான் வந்து டுவெல் ஓ க்ளாக் லஞ்சு எல்லாத்துக்கும் சேர்வ் பண்ணலாம்னு இருக்கிறோம் ஒரு லெவென் ஓ க்ளாக் வரமுடியுங்களா ஓகே ஓகே எல்லா பக்கா ப்ரிப்பிரேஷனோட வரணும் எந்த இது இருக்க கூடாது டேபிள் சேர் எல்லாம் அரேஞ்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுவிங்கிங்களா சரி நாங்கள் தான் பண்ணணுமா சரி சரி சரி சரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு சப்ளையர்ஸ் எல்லாம் அனுப்புவிங்களா ஓகே ஓகே அனுப்புங்க அதுக்கு எக்ஸ்ட்டா சார்ஜ் பண்ணுவிங்களா சரி சரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவிங்கள் ஒரு சப்ளையாருக்கு ஐநூறுபாய்ங்களா ஒரு நாளைக்கு ஓகே ஓகே சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நான் சொல்கிறேங்க அட்வான்ஸ் எதாது வேணுங்களா ஓகே ஓகே நான் கொண்டாந்து தரேங்க நீங்கள் பக்காவா சப்ளே பண்ணிடனும் ஓகே ஓகே தேங்க்கியூங்க